இந்தியாவில் பேமஸான டேன்ஸுன்னு பார்த்தோன்னா கதாக் குச்சிபுடி ஒடிசி பரதநாட்டியம் கதக்களி மணிப்புடி இதில் வந்துவிட்டு ஒவ்வொரு டேன்ஸுக்கும் ஒவ்வொரு வடிவம் வந்து இருக்குது அது ஒவ்வொன்னும் அந்த டேன்ஸை பொருத்துதான் இருக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா பரதநாட்டியமும் கதக்களியுந்தான் வந்துவிட்டு இந்தியாவில் ரொம்ப பேமஸு அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க சொல்ல வர கருத்துக்கள் வந்துவிட்டு அவங்க கண் கண்களிலோ அப்புறம் வந்து அவங்க செய்கைகளிலேயும் வந்துவிட்டு நமக்கு சொல்லிடுவாங்க அதை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி டேன்ஸ் பேமஸ் டேன்சர் வந்துவிட்டு எனக்கு அதிகமாக யாரையும் தெரியல